தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த இந்த காலத்தில் வந்து அதில் அதில் அதனோ அந்த தொழில்நுட்பம் அவ்வளோ நல்ல வளர்ச்சி அடைந்தாலும் அதில் சில பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்குது சில எரியங்களில் போனோம்முன்னா நம்பளுக்கு வந்து சிக்னல் கிடைக்குறதில்ல நம்ம ஒரு ஒரு செய்தியை நம்ம சொல்லணும் எமெர்ஜென்சிக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு டவர் ப்ராப்ளம் நிறைய இருக்குது அதனால் அந்த செய்தியை நம்ம உடனுக்குடன் தகவல் சொல்லி நம்ம இது பண்ண முடியல இதனால் ஒரு எமெர்ஜென்சி ஒரு ஹாஸ்ப்பிட்டலுக்கோ இல்லை ஒரு கால் பண்ணணும் ஒரு சைல்ட் மேரேஜ் நடக்குது இல்லை ஒரு கொழந்தைக்கு எதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு டக்குன்னு நம்ம கான்டக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னும்போது முடியாமல் ஒரு சூழ்நிலை போய்டுது சிக்னல் ப்ராப்ளம் வந்து நிறைய வருது சில பகுதிகளில் எல்லா எல்லா நேரத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லமுடியாது பெரும்பாலும் இந்த டவர் ப்ராப்ளத்தினாலதான் நிறைய பிரச்சனை நம்பளால் எதிர்கொள்ளமுடியாமல் போய்டுது அவசரத்துக்கு பயன்பாடு இல்லாமல் போய்டுது இந்த சிக்னல் பிரச்சனனால் மற்றதெல்லாம் இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை